முன்னேயெல்லாம் எங்கள் கிட்டே மாடு இருக்கும் எருமை இருக்கும் எங்கள் அம்மா நாங்கள் எல்லாம் எல்லாம் மாடு எருமைலாம் வளர்த்துட்டு வெச்சிருந்தோம் நிறையா பால் எல்லாம் அம்மா கறப்பாங்க நாங்கள் மாடுங்கெல்லாம் போய் மேய வெச்சிட்டு அங்கே போய் புல் எல்லாம் வெச்சி எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தோம் நிறையா இருந்துச்சு நிறையா பால் எல்லாம் அம்மா வந்துவிட்டு கறப்பாங்க நானும் பால் கறப்பேன் எனக்கும் தெரியும் இருந்துச்சு ஆனால் இப்போ எல்லாம் எங்கே எல்லாம் மாறி போச்சு எல்லாமே இப்போ எல்லாம் வீடுங்க இது அதுன்னு ஆகிடுச்சி நம்ம நல்ல அதனால் எதுவுமே இல்லை இப்போ ஆடு மட்டும் ரெண்டு இருக்குது சின்னது ஒரு குட்டி பெண் குட்டி ஒன்று ஆண் குட்டி ஒன்று ரெண்டு ஆடு வெச்சிட்டு வளர்த்துட்ருக்குறோம் நம்ம கோரா கோரின்னுட்டு பேர் வெச்சிட்டு அது பேர் வெச்சி ஆட்ட வளர்த்துட்ருக்குறோம் முன்னே மாதிரி இப்போல்லாம் இல்லை கோரி கோலியும்